அரியலூர் மாவட்டத்தில் எங்களுக்குப் பிடிச்ச தேவாலயங்கள் மூன்று ஒன்று ஏலாக்குறிச்சி மற் இரண்டாவது வடுகர்பேட்டை மூன்றாவது பூண்டி புதுமை மாதா கோயில் அந்த இடத்துல கிறிஸ்துவ முறைப்படி அநேக சடங்குகள் நடக்கும் அதில் திருமுழுக்கு கொடுக்குறது புது நன்மை வழங்குறது திருமணம் அப்படின்னு அநேக நிகழ்வுகள் நடக்கும் அதில் வந்து எங்களுக்குப் பிடிச்சது திருமண நிகழ்வு ஏன்னால் அதில் தான் பெண்ணு மாப்பிளைய மட்டும் அவங்க கூப்பிட்டு அவங்களுடைய தனி தனிப்படையான அந்த விருப்பத்தை சொல்ல முடியும் அப்போ ஃபாதர் கேட்குறப்ப அவங்கவுங்ளுடைய மனசில் உள்ளதை கரெக்டாக சொல்ல முடியும் அதில் அநேக சடங்கு முறைகள் இருந்திருந்தாலும் ஊரில் உள்ள பொதுமக்களாக இருந்தாலும் அவங்க போய் அந்த பெண்ணு மாப்பிள்ளைக்குள்ளாற உள்ள மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் சொல்லி அந்த திருமணத்தை நிறுத்தவும் அநேக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அதை சரி செய்யறதற்கும் அநேக வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த திருமண வார்த்தைப்படுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் உள்ளபடி நடக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் ஆனால் அனே அதில் விரும்பாம இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதில் உள்ள திருமணச் சடங்கு எங்களுக்கு ரொம்பப் பிடிக்கும்